இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படினாக்கா இப்போ நாங்கள் என் என்னோடய மேரேஜ் அப்பெல்லாம் வந்து நாங்கள் அமௌண்ட் க்ளைம் பண்ணியிருந்தோம் அதாவது அந்த மூவலூர் ராமாமிர்தம் அந்த அந்த இதில் வந்து நாங்கள் க்ளைம் பண்ணியிருந்தோம் அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தெரிஞ்சது அந்த உதவித்தொகை கிடச்சதுல வந்து எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருந்தது ஏன்னா ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட ஐம்பதாயிரம் ரெண்டு லட்ச ரூபாய் கிட்ட எங்களுக்கு செலவானப்போ அவங்க கொடுத்த அவங்க கொடுத்த அந்த ஐம்பதாயிரம் ஒன் கிராம் கோல்டு வந்து ரொம்ப ஹெல்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து நான் அதுவந்து நாங்கள் வாங்கியிருக்கேன் அப்படினும் போது ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் இன்னொன்று வந்து உழவர் பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அதுலையும் வந்து இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் பட்டதாரிக்கு மட்டும் தான் அந்த மூவலூர் ராமாமிர்தம் அந்த ஸ்கீம் கிடைக்கும் இப்போ செகண்ட் பேபி இருந்தாங்க அப்படினாக்கா அவங்களுக்கு வந்து அந்த உழவர் பாதுகாப்பு அட்டை மூலியமாக அவங்க படிச்சிருந்தாங்க அப்படினா அதில் வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கிட்ட பணம் அமௌண்ட் க்ளைம் பண்ணலாம் அந்த அமௌண்ட்டே கிடச்சது அது ரெண்டுமே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் என்னோடய தங்கச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் இப்போது ஆதி திராவிடர்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டம் இப்போ வந்து எப்படினாக்கா ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறதுல இருந்து அவங்களும் வந்து ஒரு பழங்குடியினருக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்குறது அவங்களுக்கும் எல்லா சலுகையும் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு என்னோட ஸ்டேஜ்ல இப்போது இப்போ கிடைக்கிறது இல்லை அது ஆனால் இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது தான் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்குது ஃபர்ஸ்ட்ல கொடுக்கும் போது எல்லாருமே ரொம்ப ஹேப்பியாக இருந்தாங்க இப்போ எல்லாருக்குமே இது கிடச்சது அது கிடைக்கும் போது அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபி குழந்த பிறந்தது அப்படினாக்கா அதுக்குள்ள அமௌண்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தது அதுலாம் கிடைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சப்போட்டாக இருந்தது நம்மள கஷ்டப்பட்டாலும் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கும் கொஞ்சம் அவங்க அமௌண்ட் கொடுக்கும் போது அந்த கஷ்டத்தில் அந்த கடன் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்க பண்ணுன ரெண்டுமே அது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹேப்பியாக இருந்தது